இந்தியாவில் மருத்துவ வசதிகள் நன்றாக வளர்ந்திருக்கிறது அது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னா நிறைய நம்ம இந்தியாவில் வந்து நகர்ப்புறங்களில் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறது கிராமப்புறங்களில் மருத்துவமனைகளை கொண்டு வர வேண்டும் இன்றும் பத்து கிலோமீட்டர் தூரம் இருபது கிலோமீட்டர் தூரம் நான் வந்து பயணம் செய்து நகரங்களுக்கு சென்று மருத்துவ உ உதவிகள் எடுத்துக்கொள்ளும் நிலைமை உள்ளது இதை வந்து நம்ம கிராமப்புறங்கள்லையும் அனைத்து மருத்துவமனை நிறுவ முயற்சி கொண்டு வரவேண்டும் மருத்துவ வசதிகள் இந்தியாவில் நன்றாக இருக்கிறது இப்போ வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து இந்தியாவில் மருத்துவ உதவிகள் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மருத்துவம் முன்னேறி இருக்கிறது மருத்துவமனைகளிலும் க்ளீனிக் என்று க்ளீனிக்குங்களும் எப்படி இருக்குன்னா பரவாயில்லை அது வந்து கிராமங்களில் க்ளீனிக் நிறைய இருக்கு மருந்தகங்கள் நிறைய இருக்கு மருத்துவமனைகள் மட்டும் அதிகம் பெருக வேண்டும் இப்போ அரசு ஆரம்ப சுகாதாரநிலையங்கள் அரசு நடத்தும் மருத்துவமனைகள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பணி ஆட்களை அதிகமாக அமர்த்த வேண்டும் அப்பொழுதுதான் செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கக்கிட்ட செலவுகளை வந்து குறைக்க முடியும் நீண்ட வரிசையை கட்டுப்படுத்த முடியும் பணி ஆட்கள் அதிகமாக இருக்கும் போதுதான் இவையெல்லாம் செயல்படுத்த முடியும் இதுலவந்து சேவைகள் நன்றாக இருக்கும் அரசு ஆரம்ப மருத்துவமனையின் சேவைகள் வந்து மிக நன்றாக இருக்கும் இன்னும் ஆட்களை அதிகப்படுத்த வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகளும் கிராமப்புறங்களுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் நன்றாக இருக்கும் இந்தியாவின் மருத்துவ வசதிகள் மிகவும் நன்றாக இருக்கும் அதை வந்து செயல்படுத்த அனைத்து முயற்சிகளையும் நம் எடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும்